எட்டு லச்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி எட்டுரூவா முப்பத்தியேழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபா தொண்ணூற்றி ஏழு லச்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா அறுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணுரூவா முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா